நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய கத்துக்கிட்டதில் வந்து ஒன்றில் வந்து கொல்லிமலை போனோம் கொல்லிமலையில் வந்து ஆகாய கங்கை இருக்குது நீர் வீழ்ச்சி இருக்குது ஆகாக ஆகாய கங்கையை வந்து ஒரு ஒரு மூலிகை மூலிகை நிறைந்த நீருன்னு சொல்லலாம் அந்த நீரில் நம்ம அந்த தண்ணியில் நம்ம வந்து நம்ம குளிக்கிறப்போ நமக்கு இருக்கிற எல்லா ஒரு இதெல்லாம் போய்விட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து ஆகாய நீர்ச்சி ஆகாய நீர் வீழ்ச்சி சொல்லலாம் ஆகாய கங்கை சொல்லலாம் அப்புறம் நிறையா அருவிகள் வந்து நிறையா இருந்தது அந்த அருவியில் வந்து நம்ம குளிக்கிறப்போது நமக்கு அந்த அருவியோடய தண்ணி வந்து ஃபோர்ஸாக நம்ம மேலே விழுகிறப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸு அந்த உடம்பு வலி எல்லாமே க்யூர் ஆகுன்னு சொல்லிட்டு அதில் சொன்னாங்க அதுனால் அது கொல்லிமலை வந்து ஒரு புது ப்ளேஸை கற்றுக்க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வேளாங்கண்ணி போனோம் வேளாங்கண்ணியில் வந்து ஒரு பீச் இருந்தது பீச்சு வேளாங்கண்ணியில் பீச் வந்து ஒரு ஒரு அலை வந்து எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து நம்ம எப்படி தடுத்து போகிறது அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் இதில் சர்ச் இருந்தது சர்ச்சில் வந்து ஒரு அந்த சர்ச் வந்துட்டு மிக சக்தி வாய்ந்த சர்ச்சாக இருக்கும் நம்ம வந்து அங்கே போய்விட்டு நம்ம ஜபம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தானாகவே நம்மளை க நம்மளை தாண்டியே நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும் ஏன்னால் அவ்வளோ நம்ம வந்து மனதார நம்ம வந்து நம்ம வேண்டுகிறோம் அதனால் நமக்கு வந்து அப்படி வரும்னு சொல்லிட்டு நானும் அதை உணர்ந்தேன் அதனால் வேளாங்கண்ணியும் ஒரு வந்து மறக்க முடியாதது அதலாம் அதில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் வெளியே நம்ம போய் நம்ம வெளியே நம்ம போகிறப்போ நிறையா புதுசு புதுசாக ஒரு பீப்புள்சை பார்ப்போம் பீப்புள் பார்க்குறப்போ அவங்கக்கிட்டேருந்து நல்லதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம் நம்மக்கிட்டே இருக்குற ஒரு பேட் ஹாப்பிட்டெல்லாம் நம்ம விட்ரலாம் அது ஒன்று சொல்லலாம் அப்புறமேட்டு நம்ம கொல்லிமலையில் வந்து நிறைய சக்தி வாய்ந்த சாமிகள் வந்து இருக்குது புத்தர்கள் வாழ்ந்த பூமின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொல்லிமலையை சொல்லலாம் கொல்லிமலை வந்து புத்தர்கள் வாழ்ந்த பூமி அது வந்து கொல்லிமலையில் வந்து நிறைய மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது மூலிகைகள் வந்து நிறைய இருக்கும் மூலிகைகள் வந்து நம்ம அதை வந்து உடம்பு வலிக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் மலைகளை வந்து ம மலைகள் வந்து நிறைய இருக்குறனால் மலைகளில் தான் நிறைய மூலிகைகள் இருக்கா மூலிகைகள் இருக்குறதுனால் புத்தர்கள் எல்லோருமே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து அதனால் நம்ம வந்து நம்ம அதில் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து மூலிகையை வந்து கற்றுக்கலாம் அதில் வந்து எப்படி எப்படிலாம் நல்ல இதெல்லாம் இருக்குது மூலிகையில் இருக்க நல்ல நல்லது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிகிட்டு அது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது வந்து நம்ம வேளாங்கண்ணி போகிறப்போ தான் சர்ச்சில் வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ண சொன்னாங்களே அப்போது நான் வந்து அந்த ஃபீலை வந்து நான் உணர்ந்தேன் அதனால்